மேக்கப் செட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எதுவுமே நல்லா இல்லை லிப்ஸ்டிக்கு ஐபுரோ மஸ்க்காரா ஐ லைனர் ஃபேஷ் வாஸ் பவுண்டேஷ் எதுவுமே சுத்தமாக நல்லா இல்லை லிப்ஸ்டிக் போட்டவுடனே கையில் ஒட்ட ஆரம்பிச்சுட்டு ஆமாம் மஸ்க்காரா போட்டவுடனே கீழே எல்லாம் வழிஞ்சி ஊற்ற ஆரம்பிச்சுச்சு ஐ லைனரு திறக்கமே மேலே வந்து ஒரு இதுதான் இல்லை நல்லா கழட்ட வரல பார்த்தோனே இது நல்ல குவாலிட்டி இல்லை அப்புடினு தெரிஞ்சு போச்சு அதில் உள்ள பிரஷ் எதுவுமே சுத்தமாக நல்லா இல்லை அதில் உள்ள பஞ்சு எதுவுமே நல்லா இல்லை